தனியா போகணும்னு ஆசை தாங்க என்ன பண்ணுறதுங்க சம்சாரம் குழந்தை குட்டி போகணும்னாக்கா கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிள்ளை பெரிசாயிட்டா சின்ன பிள்ள ஒன்றாவது வந்துட்டா பெரிய பிள்ள ஆறாவது நான் வெச்சுருக்கறது டியோ பைக் தான் சம்சாரமும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோ ஆயிடுச்சு என்னால் வச்சு சமாளிக்க முடியாதுங்க சரி இதுகளை எல்லாம் இறக்கிவுட்டு போட்டு தனியாக ஜாலியாக போகணும்னு ஒரு ஆசைங்க எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னு கேட்டாக்கா வருத்தம்தான் இருந்தாலும் இடம் பற்றாக்குறை காரணமாக சரி நீ என்ன பண்ணுறது வர்ற வழியில் போய் சந்திக்கணும்னாக்க சரி ஜாலியாக போய் அப்படி ஒரு சினிமா பாத்துட்டு அப்படியே ஒரு ஊற்று நீர் போய்ட்டு தனியாக போய்ட்டு வரணும்னு ஒரு ஆசைங்க ஏன்னால் சம்சாரத்தை உட்கார வச்சுட்டு போனால் பிரேக் பிடிக்காதுங்க ஏனால் வெயிட்டு தாங்காது காற்று பத்தாதுங்க அது தான் எனக்கு ஒரு சின்ன பிரச்சினையா இருக்குது வர்ற வழியில் தனியாக ஒய்ஃபுக்கு இடைய வந்து போலீஸ்காரரு நின்றுட்டார்னாக்கா நீங்கள் வந்து வர்ற வழியில் ஹெல்மெட் போட்டு வாங்கிறாங்க அப்புறம் பின்னாடி ஹெல்மெட் போட்டு வாங்கிறாங்க அப்புறம் அது ரெண்டு பேர்துக்கு ஹெல்மெட் போட்டு ஏற்கனவே ஒரு ஹெல்மெட்டை பின்னாடி உட்கார வச்சு வர்றதனால இன்னொரு ஹெல்மெட் எக்ஸ்ட்ரா கேரேஜ் கா காரணமாகுது நான் போடறதும் இல்லாமல் பின்னாடி ஒரு லக்கேஜ் ஏற்றுறதுக்கு என்னால் முடியாதுங்க பெரிய சிக்கலாகுதுங்க ஆமாங்க வண்டியும் இழுக்கறது இல்லை அப்புறம் சம்சாரத்தை சொன்னோமுன்னாக்க விட்டு போட்டு போறியேனு சண்டைக்கு வர்றா என்ன பண்ண முடியுங்க பைக்கில் இடம் வேணுமில்லை அதனால் சரி தனியாகவே போயிடுவோம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு நாள் நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு தானே பேச்சலர் லைஃப்பு இது ஒரு பதினஞ்சு வருஷமாக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தியாச்சு ரெண்டு பிள்ளைய பெற்றாச்சி சரி தனியாக போய் ஒரு நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிப் போட்டு போவோம்னு எனக்கு அதில் ஒரு சந்தோஷம்ங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஆமாங்க